எங்கள் சொந்த ஊர் மேட்டுப்பாளையம் நாங்கள் வந்து அங்கே எங்கள் அப்பா பேர் பாத்தப்பன் எங்கள் அம்மா பேர் ஈஸ்வரி அம்மா அதனால் வந்து நாங்க நான் ஒரே பெண்ணு தான் அதனாலே எங்கள் சித்தப்பா எங்கள் சின்னம்மா எங்கள் தம்பி வீடு எல்லோருமே எங் எங்கள் மாமா எல்லாருமாகவே ஒன்றாத்தான் இருக்கிறோம் அவங்க எல்லோரும் பண்டிகைனால் மூணு நாள் நாலு நாளைக்கு ஊரிலியே எல்லொருமாவே சாப்பாடு நல்லா சாப்பாடு செஞ்சு எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்குறோம் எங்கள் ஊரில் பெரிய மாரியம்மன் கோயில் வந்து ஃபேமஸான கோவில் அந்த கோவிலில் எட்டு நாளாக நல்லா ஃபங்ஷன் போடுவாங்க நல்லா நடத்துவாங்க பாட்டு கச்சேரி வைப்பாங்க எல்லாமே நடத்துவாங்க பொங்கல் வைப்பாங்க ஜனங்க அலகு குத்துவாங்க தீர்த்த குடம் எடுப்பாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி எல்லோரும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் மறுபூசை வைப்பாங்க வெள்ளிக்கெழமை அன்றைக்கி மறுபூசை வைச்சாங்கன்னா அன்றைக்கி வந்து எல்லோரும் அன்றைக்கும் வந்து பொங்கல் வைப்பாங்க அதுமாதிரி நாங்களும் போய் எல்லாம் பொங்கல் வச்சுட்டு வந்து சந்தோஷமா இருப்போம் எல்லோருமே மாமா அக்கா எங்கள் அத்தை எங்கள் ஆயா எங்கள் அப்பா எல்லோருமே வருவாங்க எல்லாம் போயி சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்போம் எங்கள் ஊர் வந்து இன்னொரு மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம்மன் கோயிலுக்கு கம்பம் போடுவாங்க எட்டு நாளைக்கு நோன்பு சாற்றி வெச்சுட்டாங்கனாக்கா அதுக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு பொட்டு வச்சு சந்தனம் பொட்டு வச்சு நாங்கெளெல்லாம் சாமி கும்பிடுவோம் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு வருவோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்